மேடம் சாப்பிட என்ன இருக்குது எஸ் மேடம் சாப்பிட என்னங்க இருக்குது எஸ் ம்

ம் ம் ஒ ம் ம்

ம் ம் ஓகே எனக்கு ஒன் பிளேட் சிக்கன் சா ஆமாம் மேடம் ஆம்லேட் ஒன்று ம் ம் தந்தூரி தந்தூரி ஒன்று கொடுத்துருங்க

இதை கொடுங்க மேடம் இதை கொடுங்க மேடம் சாப்பிட்டுக் கொ சொல்கிறேன்

ஓகே மேடம் என்ன மேடம் இருக்குது ம் ம் ம் ம்

ஆப்பிள் ஜூஸ் ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ரெண்டு ம் ம் எஸ் ஆ ஃபேமிலி பேக்கு என்ன ரேட் வருது மேடம் ஐஸ் ஓகே மேடம் ஒன்று

ஓகே டுடே ஆஃபர்

சாப்பிட வச்சுருவீங்களான்ட்டுருக்குதே ம் ம் சாப்பிட்டுருவேன் மேடம் முதல்ல நான் ஆர்டர் பண்ணதை கொண்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு அனதர் பிறகு சொல்லிக்கிறேன் ஓகே குட்டு குட்டு

ஓகே பண்ணிக்கலாம் மேடம் பண்ணிக்கலாம்